இப்போ வந்து வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரு சில முக்கியமான பாடங்கள் அப்படின்னா ஃபஸ்ட் திங் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ அவங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன் அவங்க வந்து ரொம்ப ஆட்டிட்யூட் கேரக்டர்ஸ் ஸ்டெப்பன் மைண்டு ரொம்ப ரூடாக இருப்பாங்க ஜஸ்ட் அவங்க க்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க வாழ்வாங்க அவங்க லைஃப் நான்தான் என் லைஃபை நான்தான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் யாருக்குமே வந்து அடங்கி போக மாட்டாங்க இன்குலூடிங் பேரண்ட்ஸையும் பேரண்ஸை கூட வந்து அமைதியாக அடங்கி போகிற பழக்கம் கிடையாது ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்கப்புறம் வந்து பார்க்கும்போது நாங்கள் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிணோம் இந்த மாதிரி இருக்காது பட் அவங்க அதே மாதிரி பழகிட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறந்தான் அவங்க ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க்ஸ்கெலாம் அடிக்ட் ஆகி எங்களால் அவளை வந்து எதுவுமே பண்ண முடியலை அஸ் ஏ ஃப்ரெண்ட்ஸாக எங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியலை பட் நாங்கள் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லும்போது முடிஞ்சவரை அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணிணாங்க இப்போது வந்து வெளியேவே சுற்றிட்ருக்கணுனு நினைக்கிற ஒரு கேரக்ட்ரை பிடிச்சி திடீரெனு ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வைச்சா எப்படி இருக்கும் அந்தமாதிரி தான் அவளையும் வந்து அடைச்சி வைச்சாங்க அப்படி அடைச்சி வைக்கும் போது ஷி ஃபீல்ஸ் அந்த நம்மளே ஒருத்தன் அடைச்சி வச்சுட்டானா அந்த ஆட்டிட்யூட் மைண்டு கோபம் வெறுப்பு அழுகை யார்கிட்ட காட்டுறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரிய தெரியாமல் ரொம்ப உடஞ்சி போயிருந்தாள் ஒன் வீக்காக அதே ரூமில் வந்து ஒரே ரூமில் குள்ளே தான் வச்சுருந்தாங்க ஃபுட் மட்டும் ப்ராப்பர் டைமுக்கு போயிடும் அந்தமாதிரி வந்து ஒன் வீக் இருந்தாங்க நாங்கள் போனாலுமே வந்து டோர் ஓபன் பண்ணி காட்ட மாட்டாங்க விண்டோ வழியாக தான் காட்டுவாங்க அவள் வந்து அழுவாள் கெஞ்சுவாள் ப்ளீஸ் ஓபன் பண்ணி விடுங்க ப்ளீஸ் ஓபன் பண்ணி விடுங்கடி அந்தமாதிரி சொல்லி அப்போ வந்து எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை எங்கள் கையில் எதுவுமே இல்லை அவங்க பேரன்ட்ஸ் தான் வந்து பார்த்துக்கணும் அப்போது வந்து அவளை அந்த நிலமைல பார்த்த அப்படிங்கிறது எனக்கு எனக்கு வந்து மனது வந்து ரொம்ப உடஞ்சிருச்சு பட் ஒரு சைடு வந்து அவள் பண்ண தப்பினால தான் இவளை இப்படி வச்சுருக்காங்கறது தெரியுது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் வந்து ரூமுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அவள் வந்து ஃபோர்க் ஸ்பூனை எடுத்து கழுத்தில் குத்திகிட்டு ஷீஸ் டெட் அந்த தெரியல அவள் இறந்து போனதே தெரியல காலையில் ஃபுட் வச்சுட்டு போய்விட்டாங்க லஞ்ச் வைக்க வரும்போது தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கு அவள் வந்து இறந்துட்டா அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு கால் வந்து எனக்கு வந்துச்சு ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரும் சேர்ந்து நாங்கள் அங்கே போகும்போது நான் அவளை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இவளோட கேரக்டர் வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்திருந்திச்சுன்னா ஆட்டிட்யூட் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருந்திருந்தால் அப்படின்னான்னா இந்தமாதிரி அவள் லைஃப் கண்டிப்பாக ஆகிருக்காது கண்டிப்பாக அவள் வந்து ஒரு நல்ல பொண்ணாக இருந்திருக்கலாம் இப்போது என் என்னோட ஏஜ் கூட என்கூட இருந்திருக்கலாம் அவள் பட் அவள் இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னை வந்து ரொம்பவுமே வந்து மனசளவில் வந்து பாதிச்சிருச்சு ஸோ இதுதான் நான் வந்து இதில் ஒரு பாடம் என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து திமுராக இருக்கக்கூடாது அடங்கி போகாமல் இருக்கக்கூடாது அதை வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அவள் வாழ்க்கையிலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்